நான் வந்து இந்த பாடுறதுக்கு இந்த டைம்மில பாடணும் ப ப்ராக்டிஸ் பண்ணும் அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன்லாம் எனக்கு இல்லை பட் ஒரு சாங்கு எதாவது நல்ல வேர்டிங்ஸு நல்ல எதோ ஒரு கருத்துள்ள ஒரு விஷியமாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை வந்து திரும்ப திரும்ப கேக்குவேன் திரும்ப திரும்ப கேட்டு அதில் அதை அதை ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அதை கொ கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி வச்சிக்குவேன் அப்பறம் எதாவது ஒரு அக்கேஷன் கிடைக்கிது அப்படிங்கிறப்போ அந்த அக்கேஷனில் வந்து டெஃபனட்டாக அந்த சாங்கை வந்து அந்த ஸ்டேஜில் பாடுவேன் ஸ்டேஜில் பாடும் பொழுது ப நல்ல பாராட்டுக்கள்லாம் கிடைக்கும் நல்ல ஸ் பாடுனீங்க நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் வந்து ஒரு இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணுறதுனால அங்கே எதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வந்தாலே ஒரு பர்த்துடே ஃபங்க்ஷன்னா இருந்தாலும் சரி அல்லது வேறு எதாவது ஒரு ஆன்வல் டே அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் கூட என்னையை பெருமைப்படுத்துற மாதிரியே அவங்க இந் மாதிரி அவர் ஒரு பாட்டு பாடுவார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அந்த நேரத்தில் கண்டிப்பாக என்னுடைய ப்ரசென்டேஷன் அங் வந்துருக்கும் பட் இதுக்காக நான் வந்து ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஃபுல்ஃப்ளஜ்ஜாக ப்ராக்டிஸ் பண்றதில்லை எனக்கு அதில் ஒரு கருத்து இருக்கு அது அந்த கருத்து வந்து பல பேருக்கு போய் சேரணும் இது ஒரு முக்கியமான விஷியமாக இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த சாங்கை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருப்பேன் அது எங்கே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிதோ அந்த டைம்மில வந்து நான் வந்து அத பர்ஃபார்ம் பண்ணுவேன் நல்ல அப்லாஸ் கிடைக்கும்